ஹலோ ஐஸ்கிரீம் கடைங்களா அம்மா எங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணுங்க ஃபங்ஷன் இருக்குங்க ஒரு முந்நூற்றைம்பது வேணுங்க அதுவும் ஸ்டாபெரி தான் வேணுங்க ஆ ஐஸ்கிரீம் விலைய சொல்லுங்க சரிங்க அது வந்து நீங்கள் ஒரு ரெண்டுரூபா கம்மி பண்ணி கொடுங்கம்மா ஏன்னா நா நாங்களும் ஃபங்ஷன் வச்சிருக்கிறோம் அது வேணுங்க நாங்கள் எல்லா ஒரே பிராண்டு தான் வேணும் ஐஸ்கிரீம் வந்து ஸ்டாபெரி தான் வேணுங்க எதோ ரெண்டுரூபா கம்மி பண்ணி கொடுங்க ம்

பார்த்து கொடுங்க நீங்கள் டெலிவரி சார்ஜுலாம் நீங்களே இது பண்ணிக்குவிங்களா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏம்மா விலையும் கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கும் நீங்கள் கொடுக்கோணுங்குறீங்க டெலிவரி சார்ஜூ இல்லைமா நாங்கள் நிறைய வாங்குறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும் எவ்ளோங்க பார்த்து சொல்லுங்கம்மா பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வண்டிக்கு சார்ஜ் குடுக்கணும் கொண்டு வரவங்களுக்கு குடுக்கணும் கொண்டு வந்து அவங்க ஐஸ்கிரீமு டெலிவரி குடுக்குறவங்குளுக்கு குடுக்கணும் அதனால் தான் கேட்குறேன் நீங்கள் ஒரு இருபதுரூபா போட்டுக்கோங்க போட்டுக்குடுங்க சரிங்க ம்